ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆ விகே ஏஜென்சி தான் ஆ ஓகே சரி ஓகே சார் ஆ பிளேஸ் வந்து நீங்கள் சொல்கிற பிளேஸ்தான் உங்களுக்கு எந்த பிளேஸ் நான் நான் ஆல்ரெடி என்னென்ன பிளேஸ் இருக்குங்கிறதை சொல்லிவிடுவேன் மெயினாக எல்லாரும் ஃபேமஸாக உள்ள பிளேசஸ்லாம் சொல்லிவிடுவேன் உங்கள்கிட்ட அதுக்கேற்றா மாதிரி உங்களுக்கு எது ஓகேவோ அதுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி போலாம் ஆ போலாம் அது உங்களோட இது நீங்கள் எங்கங்கே போ டூர் போணுன்னு சொல்லுறிங்களோ அந்த இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போயிவிட்டு வந்துருவோம் நாங்கள் அந்தந்த இடத்துக்கு உள்ள ஸ்பெசிஃபிகேசன் சொல்லிவிடுவோம் ஒரு ஒரு இடத்துலையும் என்னென்ன ஃபேமஸ் அந்தமாரிங்கிறத நாங்களே பார்த்து உங்களை அதுக்குலாம் அழைச்சிட்டு போயிவிட்டு வந்துருவோம் ஆ ஆ நீங்கள் எப்போ போலான்னு இருக்கிங்க டூரு சரி ஓகே எந்த ஊர் போலான்னு இருக்கிங்க சரி ஓகே ஆ அந்த சைடும் போயிருக்கோம் நாங்கள் ஆனால் அதிகமாக எங்களோட டிராவலில் அழைச்சிட்டு போறது வந்து கேரளா அந்த மாதிரி சைடுதான் அதிகமாக போது எங்களுக்கு அந்த இடத்த நிறையா பேர் நான் வந்து கேரளா கேரளாவிலே நிறையா பிளேஸ் இருக்கு அதுலே நிறையா தெரியாத பிளேஸ் நிறையா பேருக்கு இருக்கு நாங்கள் அங்கேலாம் அழைச்சிட்டு போயிவிட்டு வரோம் வயநாடு வாகமான்ங்கிற பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களே இந்தமாரி இடத்துக்குலாம் அழைச்சிட்டு வந்துயிருக்கிங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுவிங்க அந்தமாரி இருக்கும் நல்லாயிருக்கும் அங்கேலாம் போனா என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் அந்தமாரி இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போவோம் நாங்கள் ஆ நாங்கள் ஆல்ரெடியே ஒரு ம் ஆல்ரெடி நாங்களே ஒரு டூரு ஒன்று போனோம் நடுவில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் நாங்கள் ஃபிரெண்ட்ஸாக போனோம் அப்போ அப்போதான் அந்த இடம் இந்த மாரிலாம் இருக்கு கேரளாவில எல்லாம் சொல்லுவாங்க சும்மா கேரளான்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள கேரளாகுள்ளே இந்த மாரி நிறையா பிளேசஸ்லாம் இருக்குன்னு அப்போதான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்தமாரி டூருலாம் போகறா மாரி ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது எங்கள் ஏஜென்சி இப்போ நல்லா எங்களுக்கு ரன் ஆயிட்யிருக்கு நாங்கள் நிறையா டூரு மாதத்துக்கு ஒரு நாலு டூர் கண்டிப்பாக போயிட்யிருக்கு எங்களுக்கு ஆ அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் இதாகவே இருக்கு ஆ இருக்கு டிஸ்கவுண்டு இருக்கு நீங்கள் நீங்கள் நீங்களாக நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் நீங்கள் சொல்கிற அமௌண்டோட

மொத்தம் எத்தனை பேர் சரி ஓகே நாலு பேருன்னா கா ஆ ஓகேதான் நம்பள்கிட்ட கார் இருக்கு ஆ நீங்கள் எத்தனை பேர் சொல்றிங்களோ அதுக்கேற்றா மாரி எந்த கார் ஓகேவோ அது மாரி ஃபிரீயாக போகறதுக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வருவிங்க அதுக்கேற்ற மாரி நாங்க அழைச்சிட்டு போவோம் கார் எதுவோ எது ஓகேவோ நீங்கள் பிரைஸ் சொல்லிவிடுவோம் ஒரு ஒரு காருக்கும் இப்போ நாலு ஃபோர் சீட்டும் இருக்கு எயிட் சீட்டும் இருக்கு அது உங்களுக்கு எது ஓகேவோ அது மாரி எடுத்துக்கலாம் நடுவில் வேறு டக்குன்னு கூட உங்களுக்கு இப்போ வேறு யாராச்சும் ஃபேமிலியில இன்னும் கொஞ்சம் ஆட் ஆவறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வராங்கன்னு சொன்னாலும் அதுக்கேற்றா மாதிரி எங்கள்கிட்ட எல்லா வெகிக்களும் இருக்கு அதுக்கேற்றா மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு வேளை உங்களுக்கு கிடக்கலன்னா சொல்கிறேன் ஆ தங்குற செலவு வந்து அது நீங்கள்தான் பார்த்துக்கணும் தனியாக இல்லை நீங்கள் எங்களையும் சேர்த்து சொல்கிறா மாதிரி இருந்தாலும் நாங்களே அது ஆ புரியல ஆ டிரிப்பு போறது ஓகே தங்குற செலவு வந்து உங்களுக்கு அதை தனியாக நீங்கள் பார்த்துக்கிறிங்னா பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நாங்களே அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் டூரை மட்டும் பார்க்கலாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்து ஒரு இடத்துலையும் போயிவிட்டு நீங்கள் அலைய அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் அதுக்கும் சேர்த்து எங்களையே பார்க்க சொன்னிங்கன்னா நாங்களே முன்கூட்டியே என்னென்ன இடத்துக்கு போறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏத்தாமாரி இடம் எந்த மாரி அங்கே நல்ல இடம் எந்த மாரி பிளேசஸ் இருக்கு தங்குறதுக்கு அது மாரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அதைமேரி அழைச்சிட்டு போயிவிடுவோம் நாங்களே அழைச்சிட்டு போயிவிடுவோம் அது அந்த பொறுப்பை எங்கள்டையே கொடுத்திங்கன்னா அதையும் சேர்த்து பர்த்துப்போம் நாங்கள் நாகப்பட்டினத்தில் தான் இருக்கு எங்கள் ஏஜென்சி

ஆ பேசலாம் வாங்க நேரில் நீங்கள் வாங்க நான் ஃபுல் டீட்டைல் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாரிலாம் இருக்கு என்ன மாரி பிளேசஸ்லாம் இருக்கு எங்கே போலாங்கிறது உங்களுக்கு எது ஓகேவோ அது சொல்லுங்கள் அந்தமாரி பிளேஸ்க்கு நம்ம போலாம் ஆ அதும் இந்தமாரி கிளைமேட்டில் போனிங்கன்னா கொஞ்சம் நிறையா பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இந்தமாரி டைமில் மழை டைம்லாம் போனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம் நிறையா ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு அது இன்னும் தெரியலை அங்கே உள்ளதெல்லாம் நாங்கள் இந்தமாரி டைமில் போனா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் சரி ஓகே நேரில் வாங்க நான் ஃபுல் டீட்டைல் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்கள் சரி ஓகே தேங்க் யூ